எங்கள் பகுதியில குறிப்பாக கைத்தறி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து அந்த காலத்தில் அது ஒரு இதாக இருந்தாலும் இப்போல்லாம் வந்து அது முடியாத கட்டம் இப்போ அவங்க அவங்க வீட்டில ஒவ்வொரு பவர்லூம் போட்டுட்டு ஒரு பவர்லூம் ரெண்டு பவர்லூம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ காலங்கள் வந்து அறிவியல் வளர்ச்சியில அபரிமிதமானதுனால அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு அங்கே வந்து சேலைகளோ மற்ற வேஷ்டி ரகங்கள் துண்டுகள் மற்ற இன்னும் சர்ட்டிங் பேண்டு துணி எல்லாம் வந்து நல்ல தொழில்நுட்பத்துல அதெல்லாம் செஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விதத்தில் பார்க்கும் போதும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலைகள்லாம் இருக்கிறது உண்மையில் நல்லதாக தான் எனக்கு தெரியுது